நான் வந்து தெருக்கூற்றில் மிருதங்கம் வாசிக்கிறேன் ஒரு நாடகத்துக்கு குரூப்புபில் வந்து யார் வேணாலும் நிகழ்ச்சிக்கு வந்து காலதாமதமாக போகலாம் ஆனால் மிருதங்கக்காரங்க வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாகவே நம்ம வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடணும் அது அவசியம் உண்டு ஒரு நாள் வந்து நான் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி போகிற காலகட்டங்கள் வந்தது அதற்கு வந்து குரூப்பு தலைவர் வாத்தியார் நிகழ்ச்சி நடத்துகிறவங்க எல்லோருமே வந்து என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு நான் அப்போ சொன்ன பதில் என்னென்னா நான் இந்தமாதிரி டூவீலரில் போயிட்ருக்கும் போது கீழே விழுந்துட்டேன் எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் அது உண்மையாவே வந்து அந்தமாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை வந்து நான் சொல்லி சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டேன் அதை வந்து அப்படி இப்படி பேசி கொஞ்சம் சமாளிச்சுட்டேன் அது அது உண்டு